இந்தியா சந்திக்கும் சில பெரும் சவால்கள்னா மக்கள் தொகை மக்கள் தொகை பெருக்கம் வந்து ஜாஸ்த்தி ஆகிட்டே இருக்குது இதனால் போக்குவரத்து போக்குவரத்தும் ஜாஸ்த்தி ஆகிட்டே இருக்குது போக்குவரத்து ஜாஸ்த்தியாக ஆகிறனால இது மாதிரி பைக்கு கார் ஸ்கூட்ரு இது மாதிரிலாம் நிறையா யூ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடுன்றது எல்லாத்துக்கும் தேவப்படுற முக்கியமான பொருள் சாப்பாட்டு சாப்பாடு இருக்கணும் இந்த சாப்பாட்டில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயிகள் போய் தோட்டத்தில் விவசாயிகள் பண்ணிகிட்டு இருக்கும் போது இவங்க போய் என்ன பண்ணுறாங்க ஃபேக்ட்ரி கட்டணுன்னு சொல்லி ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி கட்டணுன்னு சொல்லி போய் அந்த அந்த இடத்தை வாங்கி ஃபேக்ட்ரி கட்டிடுறாங்க இதனால் வந்து இயற்கை வளங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது இப்போ ஃபேக்ட்ரி பக்கத்தில் இருக்கும் போது விவசாயம் பண்ண முடியாது இதனால் விவசாயிக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா நம்மனாலையும் சாப்பிட முடியாது சாப்பாடு கிடைக்காம போக அடுத்த வர ஜென்ட்ரேஷன்லாம் சாப்பாடு கூட கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி தான் சொல்லணும் இந்த மாதிரி குப்பனூர் இதை மாதிரி இது பகுதியிலெலாம் மலைகளில் மலைகளில் வெட்டிட்டுருக்காங்க இப்போ வெட்டிட்டுருக்காங்க இது மாதிரி எல்லாம் பண்ணுறனால நம் நமக்கு வந்து சாப்பாடு கிடக்காம கூட போகலாம் இந் மர இயற்கை வளங்கள் இல்லைன்னா தண்ணி கூட கிடைக்காம போகலாம் இதே மாதிரி இருக்கற சுச்சிவேஷனில் இதே மாதிரி ஃபேக்ட்ரி எல்லாம் கட்ட கூடாதுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஃபேக்ட்ரி கட்டி இயற்கை வளங்களை பாதிக்க ப பாதிக்கப்பட கூடாதுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க